நான் இப்பதான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன் நான் எனக்கு இன்னும் மெரீட் ஆகலை சப்போஸ் எனக்கு பேங்க்லலாம் ஒர்க் பண்ணணும் இன்ட்ரஸ்ட் இல்லை அது பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை வங்கித் துறையில் பணியிரு விருப்பலாம் எனக்கு இல்லை